ராம ராமர் ரெஸ்டாரண்ட்டா சார் ஃபுட் வேணும் சார் என்னென்னா சார் இருக்கு மெனு சொல்கிறீங்களா ஓகே சார் ஸ்பைஸி சிக்கன் பிரியாணி ஒன்று சார் ஸ்பைஸி சிக்கன் தந்தூரி ஒன்று சார் வேறு எதாவது ட்ரிங்க்ஸ்ஸு கூல் ட்ரிங்க்ஸ் எதாது இருக்கா சார் எஸ் சார் அது அதெல்லாம் அதெல்லாம் வேணாம் சார் ஃபேமிலியோட சாப்புடுடறத்துக்கு சார் நீங்கள் வந்து நார்மல் ஜூஸ் ஏதாவது இருக்கா சார் சார் ரோ ரோஸ் மில்க் இருக்கா சார் ரோஸ் மில்க் இல்லையா சார் ம் வேறு என்ன சார் இந்த பாதாம் பால் அதுவும் இல்லையா சார்

ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குமா சார் ஓகே சார் பாதாம் ஓகே சார் ஓ ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க சார் இருக்குதுல்ல சார் ஓகே சார் அது ஒன் லிட்டரு பாட்டிலில் ரெண்டு கொடுத்துருங்க சார் சார் அவ்வளோ தான் அட்ரெஸ்ஸா சார் அரியலூர் மாவட்டம் சார் சன்னாவூர் சவுத்து ஸ்ட்ரீட் சார் டோர் நம்பர் செவன் ஃபை ஃபை சார் சார் கூகுள்பே ஆ ஜிபே பண்ணிக்கலாமா சார் ஜிபே அனுப்பவா சார்

ஆ ஓகே சார் எப்போ சார் டெலிவரி ஆகும் சார் ரெண்டு மணி நேரமா சார் பசிக்கிதுன்னு சொல்லிட்டு பண்ணால் என்ன சார் ரெண்டு மணிநேரங்கிறீங்க சரி ஓகே சார் ஏதாவது சார் எதாவது வவுச்சரு சூ சூப்பர் காயின் எதாவது இருக்குமா சார் சரி ஓகே சார் ஓகே அவ்வளோ தான் சார் ஆர்டர் அவ்வளோ தான் சார் ஓகே தேங்க்யூ சார்